எங்கள் எங்கள் வாழ்வாதாரம் வந்து இந்த மின்சாரத்தை நம்பிதான் இருக்குது நாங்கள் விவசாயிகள் குடும்பத்தை சேந்தவங்க நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த மின்சாரம் இல்லைன்னா தண்ணீர் சப்ளை பண்ண முடியாதுங்க வெளியில் விவசாயம் பண்ண முடியாது அதனால எங்களுக்கு வந்து மின்சாரத்தை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் சட்டவுன் அன்னைக்கி அந்த ஒரு நாள் போனால் எங்களுக்கு வந்து எத்தனையோ இது மாதிரி பாதிக்குது பாதிக்குது ஆனால் எங்கள் நாங்கள் வந்து அந்த சமயத்தில் வந்து இது அரிக்கன் லைட்டு இல்லைனா கொழாப்பு லைட்டு மாதிரி இருக்கறதை தான் மெழுகுவத்தி இதுகளை வச்சு தான் நாங்கள் பார்ப்போம் ஆனால் இன்வெர்ட்டரெல்லாம் நாங்கள் இன்வெர்ட்டரெல்லாம் நாங்கள் உபயோகிக்க முடியாது கரண்ட் வந்தால் தான் நாங்கள் அதுக்கு மறுபடியும் அதை இது பண்ண முடியும்